வாசலில் மாட்டுச் சாணத்தை தண்ணீரில கலந்து தெளிப்பதன் மூலமாக சிறு பூச்சிகள் ஈக்கள் பாம்பு வகைகள் அனைத்து விதமான பாம்பு வகைகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வராதவாறு மாட்டுச் சாணத்தில் மாட்டுச் சாணத்தை தெளிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று இது மட்டும்தான் இந்தியாவில் அதிகபட்சமான வீடுகளில் தினமும் காலையில் மு மு க அதிகாலையில் எழுந்து மாட்டுச் சாணத்தை தெளிப்பவர் தெளிப்பவர்வர்கள் அதிகமானவர் இரு இரு இருக்கதான் இருக்கிறார்கள் இந்த மாட்டுச் சாணத்தில் வந்து நைட்ரஜன் அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் கால்சியம் போன்ற சத்துக்கள் வந்து இருக்குது அதுக்கு அப்புறம் இது எரிவாயுக்கு மிகவும் பயன் உள்ளதாகவும் இருக்கிறது அது எரிவாயுவில் வந்து கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேனும் அதிக அளவில் எரிவு சா மாட்டுச் சாணத்தில் இருக்கிறனால இது எரிவு எரிவாயுவாகவும் நம்ம இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இது அதிகாலையில் நம்ம பண்டைய காலத்திலிருந்தே இந்த வழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது அதிகாலையில் எழுந்து மா தண்ணீரில் மாட்டுச் சாணம் மாட்டில் சாணத்தை எடுத்து தெளிப்பதன் மூலமாக நமக்கு நோய் நொடிகள் இன் இல் வராதவாறும் இப்புழு பூச்சிகள் வீட்டினுள் அண்டாதவாறும் நாம் இந்த வேலையை காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் முன் முழுமனதாக ஏற்றுக்கொள்கிறோம்